வந்து பவானியில் பெ பெட் சீட் ரொம்ப ஃபேமஸ் அது வந்து சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்க தொட்டகுமே அப்டிங்கிற ஊரில் வந்து அது வந்து ரொம்ப அதிகமாக வந்து செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸுக்கு தேவையான சேரீஸு இதெல்லாம் வந்து அங்கே வந்து செஞ்சு கொடுப்பாங்க பட்டு சம்மந்தமான இதெல்லாம் வந்து அவங்க வந்து செஞ்சு வந்து கொடுப்பாங்க அப்புறம் கலை பொருட்களெலாம் வந்து சிற்பம் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு விதமாக இருக்கும் இப்போ பண்ணாரி அம்மன் கோயில்லெலாம் பார்த்துட்டிங்னா அந்த கோயிலில் இருக்கிற அந்த சிலை வந்து சிரிக்கிற மாதிரி கோவமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் இங்கே செஞ்சு கொடுப்பாங்க அதோட கலை வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும்